என்னோட சகோதரியும் என்னோட மகளும் என்னோட நண்பரும் ஏன் நிறையா படிக்கணும் அப்படினா இப்போ இருக்க காலகட்டங்களுக்கு வந்து பெண்கள் வந்து கட்டாயம் படிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து எப்போவோ வந்துருச்சு ஒரு நார்மலாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஒரு பெண் படிச்சா அந்த ஊரே படிச்ச மாதிரி அப்படின் சொல்லி சொல்லுவாங்க ஒரு பெண் வந்து படிக்கிறா அப்படினா எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் தன்னோட ஃபேமிலியை வந்து அந்த சுச்சுவேஷன்லயிருந்து ரன் பண்ணி கொண்டுபோகிற ஒரு திறம வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இருக்கும் ஒரு பெண் ஒரு புத்திசாலிதனமாகவும் சரி வீரமாக சரி ஒரு தைரியமாக சரி எல்லாத்துலைமே வந்து ஒரு பெண் வந்து சிறந்துயிருப்பா பெண் கல்வியில என்ன சிரமம் அப்படினா ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோன அந்த வீட்டில் இருக்க பேரன்ஸ் என்ன நினப்பாங்க ஐயோ நம்ப பொண்ணு படிச்சதுலாம் போதும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அது படிச்சு என்ன பண்ண போது அப்படின் நினைக்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து எல்லா பேரன்ஸ்ஸும் வந்து மாற்றிக்கணும் அவங்களும் நிறையா படிச்சியிருப்பாங்க பட் படிச்சாலும் அவங்கள்கிட்ட இருக்க ஒரு அந்த இம்பிரியான்ட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்கள இந்தமாதிரி நினைக்க சொல்லும் அந்தமாதிரி ஒரு ஒரு நம்ம பொண்ணு வந்து இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் இன்னும் படிக்கணும் அப்படின் சொல்லி எல்லாரோட பேரன்ட்ஸும் முணிஞ்சி படிக்க வச்சாங்க அப்படின்னா ஊரில் நிறையா பெண் மேதைகள் வந்துருவாங்க